விவசாயத்துறையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கெடச்சுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய பண்ணுவேங்க அதில் முதல்ல என்ன பண்ணுவேன்னா முதல்ல விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்போ சில பேர்ட்டெலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது விவசாயம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி நினைக்காமல் விவசாயம் நான் நம்மளோடய உயிர் காப்பகம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும் அதுதான் அதிலேர்ந்து தான் நமக்கு சாப்பாடு வருதுங்கிறதே யாருமே சுத்தமாக நினச்சு கூட பார்க்கறதே இல்லை அது ஒரு சீப்பாக பார்க்கறாங்க அதனால விவசாயத்தில் எனக்கு ஒரு பங்கு கிடச்சுதுன்னா முதல்ல விவசாயிகளுக்கு வந்து மரியாதை கொடுக்குணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பயிர்களெலாம் புயல் மழை நேரத்தில் ரொம்ப சேதம் அடைஞ்சிடும் அதெலாம் அவங்க எவ்வளோ சூழ்நிலையிருந்தாலும் அவங்கள வந்து காப்பாத்துறதில் முதல் பங்காக நான் இருப்பேன் அதுக்கப்புறம் அது மட்டுமா நடக்குது விவசாயிகள் நிறையா பேர் இப்போ வந்து சாகிறாங்க அவங்களோட பயிரெல்லாம் இறந்து போய்டுச்சுன்னா இவர்களும் சேர்ந்து சாகிற மாதிரி நிறையா செய்திலெலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி நடக்காமல் விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்கறதும் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சினை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக ஒரு உறுதுணையாக அவர்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து நிறைய கடன்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தள்ளுபடி பண்ணுறது இதுக்கெலாம் வந்து அவர்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் பயிர்களெலாம் இருக்கட்டும் பயிர் அதேமாரி ஒரு ஒரு குடும்பத்திலையும் யாராச்சும் ஒருத்தங்க நிலம் வச்சுருக்கணும் அப்படிங்கறத முதல்ல முக்கியமாக இருக்கணும் அதனால் நிலோம் நிலம் இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே வந்து சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கு முக்கியமாக ஒரு ஒரு முக்கிய பங்களிப்பு தரணும் அதுக்காக நான் என்னால் என்ன போராட முடியுமோ அதை எல்லாத்தையும் போராடுவேன் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு மரியாதை தரணும் அந்த மரியாதைக்காக அவங்களுக்கு ஒரு பங்காக நான் இருப்பேன் எப்போவும் இருப்பேன் இப்போவும் இருப்பேன்